இளைஞர் கிராமப்புற இளைஞர்கள் விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இருக்குது ஒன்று அவங்களுக்கு அது விவசாயம் விருப்பப்பட்டு பண்ணுவாங்க இன்னொன்று அவங்க படித்த துறையிலேயோ இல்லை வெளி ஊரில் போய் வேலை செஞ்சோ அவங்களுக்கு அது பிடிக்காதனால சொந்த ஊரில் வந்து விவசாயம் பண்ணலாங்கற ஒரு வழி இன்னொன்று இன்னொன்று இன்னும் நம்ம கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா சில புதிய வழிகள் அதாவது இப்போது உள்ளூர்லேயே அவன் விவசாயம் பிடிச்சி பண்ணினான் அப்படின்னா அவனுக்கு சொந்தமாக காடு இருக்குது அப்படின்னா நிறைய பெருசாக நிறைய பண்ணுவாங்க அப்படிங்கம்போது நிறைய வழிகள் கிடைக்கும் ஒரு விவசாயத்தில் முடிவுன்னு கிடையாது நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது புது புது வெலை புது புது ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் அப்படி நிறைய இருக்குது உரம் இயற்கை உரம் தயாரிக்கிறது செயற்கை உரம் எப்படி வேணாம்ன்னு சொல்லிவிட்டு இயற்கை முறைப்படி விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நிறைய வழிகள்ருக்கு அதெல்லாம் இளைஞர்கள் நிறைய பயன்படுத்துவாங்க பால் வியாபாரம் கோழி வியாபாரம் நிறைய பண்ணுவாங்க ஆனால் இனைஞர்கள் புதிய வழி எப்படி கை ஆள்றாங்க அப்படின்னா இயற்கை முறையில் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படி இயற்கை முறையில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கிறது தனி ஒரு அவங்களுக்கு அது ஒரு அது உடைய முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதொரு முடிவாகவும் இருக்கும் ப்ள இன்னொன்று என்னன்னால் நல்ல ஒரு அப்ரு அத்தியாயமாகவும் இருக்கும் அப்படினாதான் வந்து அந்த விவசாயம் வந்து அழியாது அடுத்தக் கட்டத்துக்கு அந்த விவசாயம் எடுத்து செல்ல முடியும் இப்போ புதிய வழி பார்த்தீங்ககன்னா வெறும் கோழி மட்டுமே விவசாயத்தில் கொண்டு வருவாங்க ஃபுல்லாக கோழி பண்ணை வளர்ப்பு நாட்டுக்கோழி பண்ணையாகவே கொண்டு போவாங்க கோழிகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனுடைய உரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த உரத்தை வச்சி என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க அந்த மாடுங்களுடைய மாடுங்களில் வெறும் பால் மட்டும் கறக்கக்கூடாது ஏர் ஓட்டணும் அதை வச்சி அடுத்த அடுத்த உபயோகப்படுத்தணும் அப்படின் நிறைய வழி பண்ணுவாங்க அதெல்லாம் இளைஞர்கள் மட்டுமே பண்ணுவாங்க வயசானவங்க பழைய முறைப்படியே விவசாயம் பண்ணுவோம் எதுக்கு வம்பு அப்படின் சொல்லிவிட்டு புதுசாக போய் யோசிக்க மாட்டாங்க ஆனால் இளைஞர்கள் புது புது முறையில் யோசித்துட்ருப்பாங்க